சின்ன வயசுலருந்தே எனக்கு டீச்சர் ஆகணுன்றது தான் எனக் என்னுடைய கனவு அதாவது என்னுடைய ஆசிரியை பாடம் நடத்தும் போது நான் அவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவுங்களுடைய நடை உடை அவுங்களுடைய உடுப்பு எல்லாமே எனக்கு வந்துட்டு ரொம்பவும் சின் சின்ன வயதில் வந்துட்டு ரொம்பவும் சுவாரசியமாக இருக்கும் அதே மாதிரி நானும் ஒரு ஆசிரியை ஆகணும்னு சொல்லிகிட்டு நான் படித்தேன் நான் இப்பொழுது ஆசிரியராக ஒரு பிரைவேட் ஸ்கூலில் பணி புரிஞ்சுட்டுருக்கேன் என்னுடைய சிறிய வயது கனவு வந்துட்டு நிறைவேறிய போல இருந்தது நான் முதை முறையாக நான் அந்த சாக்ஃபீசை எடுத்து நான் என்ன என் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது என்னுடைய கனவு நினைவானது போல் எனக்கு ஒரு ஆனந்தம் இருந்தது உலகத்தில் எத்தனை எத்தனை வேலைகள் வேணாலும் இருக்கலாம் எவ்வளவு சம்பளம் வேணாலும் வாங்கலாம் ஆசிரியர்களைப் போல ஒரு ஆனந்தமான வேலை வேறு எதுவுமே இல்லை ஏன்னால் நாங்கள் தான் அந்த களிமண்ணை வந்துட்டு சிற்பமாக செய்யுறோன்றதை என்ற பெருமை வந்துவிட்டு எங்களுக்கு தான் எத்தனை டாக்டர்கள் இருந்தாலும் சரி எத்தனை இன்ஜினியர்ஸ் இருந்தாலும் சரி எத்தனை கலக்ட்ரஸ் இருந்தாலும் சரி அவங்க உருவாகிறது வந்துட்டு ஆசிரியர்கள் மூலம் தான்னு சொல்லிக்க நான் ஒரு ஆசிரியர் என்று சொல்லிக்க ரொம்பவும் பெருமையாக சொல்லிக்கிறேன்